தமிழ் நாட்டில் விளையாட்டு போட்டின்னு பார்த்திங்கனா ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நம் தமிழ் நாட்டோடய விளையாட்டு நான் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து ஜல்லிக்கட்டு தான் நம்ம தமிழ்நாட்டுடைய விளையாட்டுன்னு பார்த்திங்கனா அது ஜல்லிக்கட்டு சொல்லலாம் ஜல்லிக்கட்டில் பார்த்திங்னா வந்து மாட்டுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க அது வந்து மாலை போட்டு கொம்புங்களுக்கலாம் பெயிண்டு அடித்து பலூன்லாம் கட்டி சூப்பராக அதை வந்து ரெ டெக்ரேஷன் பண்ணி மாடு இழுட்டுட்டு வருவாங்க அது வந்து மாடு மாடு வந்து அதான் ஓடும் அதெலாம் வந்து ஆளுங்கலாம் பிடிப்பாங்க அதை வந்து எ எல் எல் எங்கக்கிற ஏரியாவிலக்கிறவங்களும் வந்து பார்ப்பாங்க அது வந்து ஒரு என்ஜாயாக அப்போ வந்து மாடு பிடிக்கும் போது அதுலேருந்து கீழே விழுவாங்க அதெலாம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் ஒருத்தரு ஒருத்தராக சோகமாக இருப்பாங்க அது கீழே விழும் போது பாவமாக பார்ப்பாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு ஜாலியாக இருக்கும் அதனால் வந்து சுற்றுப்பட்டுலக்குற ஏரியாவில் எல்லாம் இருக்கிறவங்களும் அந்து ஜல்லிக்கட்டுக்கெலாம் போவாங்க எங்கள் ஊருலெலாம் கூட ஜல்லிக்கட்டு நடந்துருக்குது நாங்களாம் கூட போவோம் பக்கத்து ஊரில் நடக்கும் இப்போ எங்கே இருந்து கூட வந்து ஜல்லிக்கட்டு இப்போ என் ஃப்ரண்ட்ஸுங்கலாம் பார்த்திங்கனா ஜல்லிக்கட்டுனா அப்படியே உயிர் விடுர்ற மாரிலாம் பார்ப்பானுங்க ஜல்லிக்கட்டையும் அதை அடுத்த வாரம் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நான் அந்த இடத்துக்கு போய் தீர்வேன்லாம் அவங்க அம்மாவாண்டலாம் சண்டை போட்டு இருக்கான் நான் ஜல்லிக்கட்டுக்கு போவேன் எனக்கு ஜல்லிக்கட்டுனா பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிருக்கிறான் என் ஃப்ரெண்டுங்க அது வந்து மாடு பிடிக்கிறாங்க அது வந்து கொஞ்சம் இன்டெர்ஸ்ட்டாக இருக்கும் அதனால ஜல்லிக்கட்டுனா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால போவான் என் ஃப்ரண்ட்ஸ்லாம் ஜல்லிக்கட்டுக்கு நிறைய வாட்டி போயிருக்கான்